என்னோட மதர் டங்க்கே தமிழுங்கிறவாசி ஸ்ட்ராட்டிங் பேச ஆரமித்ததே தமிழ்மொழி தான் அதனால் வந்து எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயெலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எப் ஃபுல்லாகவே தமிழ் தான் பேசுவோம் எங்கள் வீட்டிலயா இருந்தாலும் சரி நெய்பர்ஹுட்டாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக தமிழ் தான் என்னோட மதர் டங்க்கே தமிழ் லேங்குவேஜிங்கிறதுனால் எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு என்ன அதில் வந்து என்ன அதில் ஸ்பெஷல்னால் வந்து அதில் ல ழ அந்த மாதிரி வ ழ அந்த மாதிரி உச்சரிக்கிறதெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அது வந்து பேசுகிறப்ப வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப தொன்மையான மொழிங்கிறவாசி அதுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எல்லா மொழிக்கும் ஆதி காலத்தில் வந் முன்னாடியே வந்து தோன்றியது வந்து முதல் மொழியாக தோன்றியது வந்து தமிழ்மொழி தான் அதனாலயே வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு அதை பற்றி நிறையா படிக்கிறப்போ வளர வளர எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருச்சி அதை கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டமெலாம் படல என்ன வந்து சின்ன சின்ன கிராமெட்டிக்கல் மிஸ்டேக் தான் அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே வரும் தமிழுங்கிறப்போ இந்த ல் ள் எந்த ல் போடுறோம் நமக்கு தெரியாது எந்த ர் போடணும்ன் நமக்கு தெரியாது சின்ன பிள்ளைல அதிலலாந்தான் கொஞ்சம் டிஃபிக்கல்டிஸ் இருக்குமே தவிர மற்றபடி பேசுகிறதுக்குலாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும் மற்ற மொழியை கம்பேர் பண்ணுறப்ப அதனால வந்து இப்படி தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து டீச்சர்ஸ் தானே மோஸ்ட்லி எல்லாேரும் அதனால வந்து ஃபுல்லாக தமிழ் தமிழ் வந்து எல்லாேருமே நல்லா பேசுவாங்க அதனால் வந்து மதர் டங்க்கே தமிழுங்கிறவாசி எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் தமிழ் அதனால அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் வேறயா அதனால வந்து எப்போது பார்த்தாலும் அதை பண்ணு அந் அந்த மொழி எப்படி எதாவது ஒரு வேர்டு சொல்லி இதை எப்படி எழுதணும் இதுக்கான ஸ்பெல்லிங் சொல் அந்த மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் அதோட ஆர்வத்தை தூண்டி என்னை வந்து தமிழ் வந்து எந்த கிராமெட்டிக்கல் மிஸ்ட்டேக்கும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் தமிழில் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ சென்டம் தான் வாங்குவேன் நான் அதனால் வந்து எனக்கு தமிழ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்காது பார்த்துக்கோங்க தமிழ் கற்றுக்கிட்ட அனுபவம்